உங்கள் மாநிலத்தில் உள்ள வட்டார பேச்சு வழக்கு தர்மபுரியில் பேச்சு வழக்குனா இங்குட்டு அங்குட்டு நீ வா போன்னு அப்படினு பேசுவாங்க பெரியவர் முதல் சிறியவர் வரை அப்படி தான் பேசுவாங்க மதுரையில் வந்து பேசுறது வந்து எப்படின்னா இன்ன கண்ணு சாப்பிட்டியா கண்ணு எப்படி கண்ணு இருக்கிற அப்படினு பேசுவாங்க இராமேஸுவரத்தில் வந்து கன்னியாகுமரியில் எங்கேயா இருக்க போய்ட்டியா வாய்யா போய்யானு பேசுவாங்க திருநெல்வேலி துத்துக்குடியில் வந்து என்னலே எங்கலே இருக்கிற அப்படினு பேசுவாங்க கோயமுத்தூரில் வந்து கொங்கு தமிழ் வாங்க போங்க சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கிறிங்க என்ன பண்ணுகிறிங்க அப்படின்னு தூய தமிழில் பேசுவாங்க